கடந்த சில வருடங்களாக இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது இந்த வளர்ச்சிக்கு முக்கியமாக எந்தெந்த துறைகள் எல்லாம் காரணமாக இருக்கு அதேபோல் வங்கி இணையம் வந்து அது வந்து நிதித்துறைக்கு எப்படி உதவு செய்யுது இது தான் என்னோட கேள்வி எப்போவுமே இந்த பொருளாதாரம் வந்து ஒரு ஆட்சி மாற்றத் ஆட்சி மாற்றம் முக்கிய பங்கு வகிக்குது ஒரு ஆட்சி ஆட்சியில் அவங்க கொண்டு வர திட்டங்கள் அந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகள் நடைமுறைகள் இதெல்லாம் வந்து அந்த பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வதிக் வகிக்குது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாகனத்துறை ஒரு தொழில்துறை அப்புறோம் ஒரு கல்வித்துறை மருத்துவத்துறை இதெல்லாம் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முக்கிய பங்குகள் வகிக்குது தான் அதே மாதிரி உலக பங்குச்சந்தையில் அந்த கச்சா எண்ணெயோட மதிப்பு ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் முக்கியமாக நம்ம இந்திய நாட்டில் சொல்லணும் அப்படின்னா ரயில்வேத்துறை ஒரு முக்கிய பங்கு நாட்டோட நிதி வளர்ச்சிக்கு பொது பெரும்பாலான மக்கள் இப்போ ரயில் பயணங்கள் மேற்கொள்றாங்க அதில் அவங்க வசதிக்கு ஏற்றமாதிரி அவங்களோட தரத்தில் போகறாங்க இது எப்போவுமே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிதித்துறைக்கு வந்து எப்போவுமே ஒரு நிரந்தர வருமானம் இதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அதே மாதிரி இந்த வங்கி இணையம் இதெல்லாம் இணையம் மூலம் வங்கிக்கணக்கு அதே மாதிரி இதெல்லாம் வரதுனால நம்மளோட பணப்பரிமாற்றம் அதிகமாக தான் இருக்கு நார்த் நாடும் வந்து ஒரு முன்னேற்றப் பாதையில போயிக்கிட்டு தான் இருக்கு